நான் எனக்கு வந்து தனியாக சாப்பிட்றதே வந்து பிடிக்காதுங்க எல்லாத்து கூடேயும் கு குரூப்பாக உட்காந்து சாப்பிட்றதுதான் எனக்கு பிடிக்குங்க அதே மாதிரி இந்த எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் குடும்பம் ஒருத்தர் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கனா முந்தின நாளே எங்களுக்கு கேக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து லஞ்சுக்கு எங்களை கூப்பிடுவாங்க அப்புபறம் லஞ்சுக்கு போகும்போது போனோம்னால் அவங்க வீட்டில் வந்து நல்லா ஒரு உபசரிப்பாங்க நான்வெஜ்ஜுதாங்க அப்புறம் நைட்டும் இருக்க சொல்லுவாங்க இருந்து சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்பாங்க அதே மாதிரி நாங்களும் அப்படிதாங்க தீபாவளி டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செய்கிற பலகாரமெலாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் அதே மாதிரி நாங்கள் காலையிலே வர சொல்லிவிடுவோம் ஆனால் அவங்க மதியானம்தான் வருவாங்க வந்து சந்தோஷமா எல்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்க உரம்பரை எல்லாத்துக்கும் அவங்கள தெரியுங்க அப்படிங்கும்போது என்ன எல்லாேரும் ரவுண்டாக உட்காந்து குரூப்பாக எல்லாேரும் குட்டிஸ் எல்லாம் உட்காந்து நடுவில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரவுண்டாக உட்காந்துருப்போங்க உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு முடிக்கிறக்கே பார்த்தீங்கனா எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் இதுக்கு மேலேதான் ஆகுங்க பேசி சிரித்து குழந்தைங்க எல்லாம் இருந்தால் ஊட்டி விட்டு ஒரே கலகலப்பாகதான் இருக்குங்க அதனால இந்த மாதிரி வந்து அடிக்கடி இந்த மாதிரி விசே இந்த பண்டிகை காலம்ன்னு கிடையாதுங்க ஏதாவது ஒன்று செஞ்சோம்னால் பக்கத்தில் இருக்கும்போது இருந்தாங்கனால் அவங்க வீட்டில் ஏதாவது செஞ்சாங்கனால் நாங்கள் ஏதாவது செஞ்சோம்னால் மாற்றிக்குவோங்க இப்படி இதை செய்கிறோம் நீ அதுக்கு நீ ஏதாவது அதுக்கு சைட் டிஷ் ஏதாவது செஞ்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் குட்டிஸ் இருந்தால் ரெண்டு பேர் வீடும் வந்து ஒட்டுக்காக உட்காந்து நைட்டு உட்காந்து சாப்பிட டைம் இருந்தால் அடுத்த நாள் லீவு அப்படின்ற மாதிரி இருந்தால் நைட்டு சாப்பிடுவோங்க அப்புறம் வந்து மறக்கமுடியாத அனுபவங்கள் அது வெ வெளியில் வராண்டாவில் உட்காந்துக்குவோங்க உட்காந்துட்டு எல்லாம் பேசிவிட்டு சிரிச்சுட்டு சாப்பிடும்போது நல்லா சந்தோஷமா இருக்குங்க இதுதாங்க எங்களோட அனுபவம் அது வந்து இந்த மாதிரி தனியாக உட்காந்து சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக பிடிக்காதுங்க அதுவும் செஞ்சு சாப்பிட்ருக்குறோம் இருந்தாலும் அந்த கு கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டதோட சந்தோஷம் வந்து தனியாக உட்காந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் உட்காந்து சாப்பிடும்போது அது வந்து ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்குங்க ஆனாலும் அந்த நம்ம சொந்தபந்தங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றது அந்த நண்பர்களுடன் உட்காந்து சாப்பிட்றது வந்து அது தனி ஒரு சந்தோஷந்தாங்க அது வந்து ரொம்ப மறக்கமுடியாத அனுபவங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி கோவில் விசேஷ டைமுலேயும் அப்படிதான் எல்லாம் ஒட்டுக்காக போவோம் போனோம்னால் எல்லாம் லைனாக ஒரே இதில் உட்காந்துக்குவோங்க திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கோயில் விசேஷம் எதாக இருந்தாலும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது இரு அந்த இடம் கம்மியாகதான் இருக்குது கூட்டம் இது சீட்டு கம்மியாக இருக்குது சேரு அதனால அடுத்த பந்தி ரெடியானோன்னே எல்லாம் லைனாக ஒரே இதில் உட்காந்துக்கலாம் அப்படின்பாங்க அப்புறம் அவங்க ஏதாவது சாப்பிடும்போது இது நல்லா இருக்குது இது மறுபடி வாங்கி சாப்பிடு நல்லா இருக்குது அப்படின்பாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க அது வந்து நல்ல ஒரு நினைவுகள்ங்க